விவசாயிகள் தங்கள் கால்நடைகள் ஆரோக்கியமாக இருப்பதை வந்து பாதிக்கூடிய விலகுங்கள் வந்து கோமாரிங்கிற நோய் ரொம்ப பாதிக்கப்படும் அதனால நிறைய ஒரு ஒரு ஒரு ஒரு அஞ்சு வர்ஷத்துக்கு முன்னாடி அந்த நோயால் நம்ப கால்நடைகள் நிறையா பாதிக்கப்பட்டு இறந்தே போச்சு அதுக்கான மருந்து கண்டுப்புடிக்கிலை அதுக்கப்புறோம் கொஞ்சம் காலம் கழிச்சு அதுக்கான மருந்துலாம் கண்டுப்பிடிக்க பட் கண்டுப்பிடிஷ்ட்டாங்க அதுக்கப்புறோம் அது அது உடல்நிலை சரியில்லங்கிறதை விவசாயிகள் எப்படி கண்டுப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அசைவு போடாது ஒழுங்காக சாப்பிடாது தண்ணி குடிக்காது இவ்வா ஏ சாணம் போடாது இதுலாம் வச்சி அதோட அதோட இதை வந் அதோட நோய் ஏற்பட வாய்ப்பற்றக்கு அப்படிங்கிறத கண்டுப்பிடிப்பாங்க ஊசி தடுப்பூசி மூலையுமாக இதெல்லாம் தடுக்கவாங்க கோமாரிங்கிற நோய் வரத் வந்தனால் அதுக்கான தடுப்பூசி எல்லாத்துக்குமே இப்போ தடுப்பூசி கொண்டு வந்துவிட்டாங்க இது வீக் இப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு நடை எல்லாம் சுகாதாரதுறைத் துறையிலேந்தே வந்து நமக்கு தடுப்பூசி போட்டு போயிறாங்க கோமாரி போன்ற நோய்களுக்குலாம் அதனால எனக் இப்போ அதனால பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை கோ பிரச்சனைகள் ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை அங் எங் கவுர்மெண்டில் கொண்டு வந்து ஊசி போட்ருவாங்க கால்நடைகள் இதனால தான் பாதிக்கப்பட்றாங்க ஆரோக் அது ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுப்பிடிக்கிறாங்கன்னா ஊசி சாப்பிடும் நிறைய சாப்பிடும் பில்லு சாப்பிடும் நிறைய சாப்பிடும் அந்த சாப்பிடுறதுனால சாப்பிடுது ஒழுங்காக சாப்பிட்டோம் அப்படின்னாலே அது நமக்கு உடம் முடிலன்னா என்ன பண்ணுவோம் சாப்பிட மாட்டோம் எதுவும் எடுத்துக் மாட்டோம் ஒன் அந்த மார் தானே அந்த மாதிரி தான் மாடும் ஆனால் இப்போ நல்லா இருந்தோம்னா நிறைய சாப்பிடுவோம் எல்லாமே பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் கால்நடைகளும் அதுங்க சாப்பில்ல அப்படின்னா அதுங்க சாப்பில்ல அப்படி இல்லைன்னா ஒழுங்காகவே உடம்பு நல்லா இல்லை ஒரு வேளை நல்லா சாப்பிட்டுச்சி தண்ணி குடிச்சிச்சு ஏ சாணம் போட்டுச்சு அப்படின்னா அதுங்க நல்லா சாப்பிடுதுங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் நல்லா சாப்பிடுதுங்க அப்படின்னாலே நல்லது தானே உடம்புக்கு அது நல்லா இருக்குங்குங்கிறது தான் நமக்கு தெரியும் அப்போ நல்லா சாப்புல்லனா அதுங்க நல்லா இல்லைன்னு அர்த்தம் கால்நடைகள் இப்படி தான் கண்டுப்பிடிப்பாங்க கால் இ இது இத் நல்லாயில்ல அப்படின்னா உடனே டாக்ட்ரு வர சொல்லிவிட்டு ஊசி போட்டு அதை சரி பண்ணிவிடுவாங்க அது வேறு ஒன்று ப்ர பெரி தடுப்பூசி போட்டு சரி பண்ணிவிடுவாங்க ஊசிலாம் போட்டு சரி பண்ணுவாங்க விலங்குகளை மோசமாக பாதிக்கூடியது வந்து கோமாரிங்கிறது விலங்குகளை ரொம்ப மோசமாக வச்சிது இப்போ உள்ள நாய்களுக்குலாம் சொரியாசிஸ் மாதிரி வருது நாய்களுக்கு அதுக்குன்னு தனியாக டா டாக்டர்ஸ் வர சொல்லி ஊசி போட்டோம் அப்படின்னா அந்த நோயும் நமக்கு சரி ஆயிவிடும் ஆ சரி ஆயிவிடுமா டேப்லெட் கொடுத்து ஒரு சோப்பு போட்டு அது குளிச்சாலே அது சரி ஆயிவிடும் நாயிங்களுக்கு இப்போ அது தான் வருது நாயிக்கு வெறி பிடிக்கிது அப்படின் சொல்லுவாங்க அந்த வெறி பிடிச்சிருச்சினா அந்த நாயை அடிச்சே கொன்னுடுவாங்க அதுக்கு இன்னும் தடுப்பூசி கண்டுப்பிடிக்க நாயை வெறி கடிக்கு தடுப்பூசி கண்டுப்பிடிஷ்டாங்களா என்னானே தெரியல அப்படே கண்டுப்பிடிச்சாலும் அதுக்குள்ளது வந்து அதுக்கு வராத மாதிரி யானைக்கு மதம் பிடிச்சிட்டு அது மதம் பிடிச்சா அதால் அதுங்க எதுவுமே பண்ண முடியாது இந்த மாரி விலங்கு ஒரு ஒரு விலங்குகளுக்கும் ஒரு ஒரு வகையான நோய்கள் இருக்கு அந்த நோயை தடுக்கறத்துக்கான மருந்துகள் ஒரு சில நோ ஒரு சில மருந்துகள் கண்டுப்பிடிச்சிருக்காங்க ஒரு சில மருந்துகள் இன்னும் கண்டுப்பிடிக்கலன் நான் நினைக்கிறேன் ஒரு வேளை கண்டுப்பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு வேளை கண்டுப்பிடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு அது எனக்கு தெரியல பட் கண்டுப்பிடிச்சிட்பா ஒரு சில இதுக்கு இன்னும் கண்டுப்பிடிக்கில ஏன்னா அது அதுக் தெரி சரி ஆயிருக்கும் இல்லையா ஏன் இந்த மாரிலாம் தடுக்க முடியல ஒரு வேளை பிற பிறந்த உடனே இந்த நாயிங்களை கூட்டிட் போயிவிட்டு அதில் போ போய் தடுப்பூசி போட்டுவிட்டோம் அப்படின்னா அது சரியாகிவிடும் போட இல்லாம விட்டுவிட்டோம் அப்படின்னா அது சரி ஆகறத்துக்கு வாய்ப்பில்லை அப்படின் தான் நான் நினைக்கிறேன் கால் எனக்கு பொதுவாக மாடு பற்றி நிறைய தெரியும் அதுங்களுக்கு நிறைய மிகவும் பாதிக்கப்படு நிறைய மாடுங்க கோமாரி நோயால் செத் அதுங்கள்கிட்ட போய் கோமாரி அப்படிங்கிறதே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க அது சொன்னாலே அதுங்களுக்கு வருமா அந்த நோய் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அது உண்மையாக பொய்யான்லாம் எனக் தெரியல பட் அந்த அந்த அந்த மாதிரி கோமாரி நோயிங்கிறது ரொம்ப பா ரொம்ப பாதிக்கக்கூடிய நோயுந்தான் அந்த நோ கால்நடைகளை பாதிக்கூடிய நோய் அந்த கோமாரி இன்னும் கொசுக்கடினால் ஜோ ஃபீவர் அந்த மாதிரிலாம் வருது ஃபீவர் அந்த மாதிரிலாம் வருது அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த நோயெல்லாம் எடுத்துகிட்டு போயிவிட்டு சரி பண்ணிறாங்க